ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது